நான் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி என்னோடய நண்பர்களுக்கு வந்து ஓவியமெலாம் வரைஞ்சுருக்கேன் ஓவியம் வரைஞ்சிருக்கேன்னால் தீபாவளி வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் அதுமாரி விஷயங்களில் வந்து பகிர்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா வந்து சின்ன சின்ன பேப்பரில் வந்து ஓவியமாக வரைஞ்சு அதை வந்து என்ன பண்ணுவேன்னால் என்னோடைய நண்பர்களுக்கு வந்து அஞ்சல் துறையின் மூலமாக வந்து என்ன பண்ணுவேன்னால் வந்து அனுப்பி வச்சுருக்கேன் அதனுடைய அனுபவம் எனக்கு இருக்குது அதனுடைய அனுபவம் நல்லா இருக்கும் அதுமாதிரி வந்து ஓவியம் வரைஞ்சு அனுப்பும் போது என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்ற மாதிரிலாம் ஆவலோடு எதிர்பாப்பாங்க அவங்க அனுப்பக்கூடிய கையால் எழுதி அனுப்புக்கூடிய ஓவியமோ எங்களுக்கு வந்து இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அதுமாதிரி எல்லாம் நான் அனுப்பியிருக்கேன் அது மட்டும் கிடையாது இந்த கையால் வந்து எழுதி சாரி வரைஞ்சு அவங்க வந்து அனுப்பக்கூடிய ஓவியங்கள் எல்லாமே வந்து ஓரு பெரிய உணர்வு எனக்கு இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு முறை வந்து வெளியூருக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு ஆசிரமத்துக்கு சென்றிருந்தேன் மாணவர்களை சந்திச்சு பழகும் போது அவங்களுடையினுடைய வீட்டு முகவரியை கொடுத்துட்டு வந்தேன் அவங்கள்ட வீட்டு முகவரியை கொடுத்துட்டு வந்த பிறகு அந்த ஆசிரமத்தில் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் அவர்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அனைத்தையுமே தங்கள் சொந்த கைகளால் ஓவியம் வரைந்து அதனை வந்து எங்களுடைய வீட்டினுடைய முகவரிக்கு வந்து அஞ்சல் முகவரி அனுப்பும் போது அதனுடைய உணர்வு எனக்கு வந்து மிக திருப்தி அடைகிறது